எங்கள் ஊரில் இருக்கிற கிரவுண்டை பற்றி இப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு கிரவுண்டு இருக்குது எங்கள் ஊரில் எல்லோரும் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு தான் பெரிய பெரிய கிரவுண்டுக்கெல்லாம் போய் இருக்காங்க அந்த மாதிரி அது வந்து ஒரு எல்லோருக்கும் இருக்கிற முதல் அச்சாணி கல்லாக வந்து அந்த ஊர் திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜ் கிரவுண்ட் வந்து இருந்து இருக்குது எங்கள் ஊரோடைய முக்கியமான ஸ்போட்ர்ஸ்மேன்கள்லாம் இருக்காங்க அவங்கள்லாம் வந்து இருக்காங்க அவுங்களுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து கிரிக்கெட் வெளையாட்ணும் அப்படின்னா கிரிக்கெட் பேட்டு இதெல்லாம் கொண்டு போவாங்க அங்கே இருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரவுண்ட் வந்து பெருசாக அந்த அதனுடைய வசதிகள் இருக்கும் அதுக்கு அப்புறம் டென்னிஸு விளாடுவாங்க அந்த டென்னிஸோடைய நெட்டு வந்து அங்கே கட்டி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விளையாட்டுக்கும் உண்டான எக்குயூப்மெண்ட்ஸ் அப்புறம் அங்கே தேவையான கிரவுண்டுக்கு தேவையான என்னென்ன வசதிகள் எல்லாம் வந்து அங்கே ஆர்ட்ஸ் காலேஜ் கிரவுண்டில் வந்து இருக்குது